எங்கூரில் திருமண நிகழ்ச்சி விழாக்களெல்லாம் நிறையா நடக்குங்க அப்போல்லாம் தண்ணி வந்து நிறையா தேவைப்படுது வீட்டு பயிப்புலை எல்லாம் ரெண்ட் நாளுக்கு ஒருக்கா ஆற்று தண்ணி விடுவாங்க அப்புறம் பக்கத்தில் ஏரியிலலாம் இருக்கும் வாய்க்காலுக்குலாம் போய் துணிகளெல்லாம் துவைச்சிக்குவாங்க அந்தமாதிரி திருமண நடக்கும் போது அதிகமாக தண்ணி தேவைப்பட்றதுனால லாரிகள் மூலியமாக விலைக்கி வாங்குவாங்க குடிநீர் எல்லாம் வந்து கேன் மூலியமாக வாங்கிக்கிறாங்க விலைக்கி விற்க கடைகளில் குடிநீர் தேவைப்பட்றதுனால அது விலைக்கி வாங்கிக்கிறாங்க திருமண நிக நிகழ்ச்சியில எல்லாம் கு குடும்பத்தோட பங்கேற்கும் போது அங்கே வீட்டில் எல்லாம் தண்ணி அதிகமாக தேவைப்படுதுங்க துணி மணிகளெல்லாம் துடைக்கிறக் துவைக்கிறக்கு அதிகமாக தேவைப்பட்றதுனால நாங்கள் வாய்க்கால் வரப்புக்குலாம் போய் நாங்க துணி துவைச்சிக்குவோம்